ஹலோ இயற்கை பிரியாணி ஹோட்டலுங்களா ஆ ஆ சரிங்க ஆ நாங்கள் எங்கள் ஐட்டலாம் இருக்குதுங்களா லெக் பீஸ் பிரியாணி ஒரு ஆறு பார்சல் அப்பறம் தந்தூரி சிக்கன் வந்து ஒரு ஆறு அப்பறம் ஆம்ப்லேட் வந்து ஒரு ஆறு ஆறு பேருக்கு வேணும் ஆமாங்க ஆமாங்க அது எப்பவுமே உங்களை எனக்கு ப பண்ணுற மாதிரி தானுங்க பண்ணுற மாதிரி தானே ஆமாம் ஆமாம் சரிங்மா இந்த இந்த ஐட்டம் எல்லாம் இருக்குதுங்களா சொல்லுங்க பேர் சொல்லுங்க ஆ ரைட் ஆ ரைட் ரைட் ரைட் ரைட் சரிங்க ஓகே சரி எந்நேரம் வரதுங்க அப்படியா சரி ஆ வந்துடுறேன் வந்துடுறேன் ஓகே